எங்கள் ஊருன்னு பார்த்தீங்கனா பக்கத்தில் உலகம் பட்டு கூற்றுனு ஒன்று இருக்கு அங்கே பார்த்தீங்கனா எல்லா பஸ்ஸும் நிற்கும் ப்ரைவேட் பஸ்ஸு நிற்கும் கவர்மெண்ட் பஸ் நிற்கும் ஆட்டோக்கள் வேனு எல்லாமே அங்கே நிற்கும் ஆனால் எங்கள் ஊர் பார்த்தீங்கனா எதை ஒரு சில பஸ்ஸு மட்டும்தான் நிற்கும் அது ஏன்னு எனக்கே தெரியலை இப்போ பெரிய பெரிய பஸ்ஸு பார்த்தீங்கனா ப்ரைவேட் பஸ்ஸு அதெலாம் எப்போவாது ஒரு பஸ் தான் நிற்கும் அதுமாரி அது அது தான் கொஞ்சம் முன்னிலை எடுத்து வரணும் அது என்னானு தெரியல இப்போ அதேமாரி ஒரு சில ஊருகளுக்கு எல்லாம் இதே மாதிரிதான் இருக்கு அதை என்ன நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கலான்னு பார்த்தீங்கனா நம்ப போயிவிட்டு அதுக்கு ஒரு மனு தாக்கல் மாதிரி எழுதி கலெக்டருக்கிட்ட கொடுத்து நம்ப ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் கூட்டின்னு போயிவிட்டு அதுக்கான ஒரு ஒரு என்ன சொல்லுறதுன்னு பார்த்தீங்கனா ஒரு ஒரு வழியை நம்ப தேர்ந்து எடுக்கணும் இங்கே அதான் உலகம் பட்டில் மட்டும் நிறுத்துறாங்க எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப் பக்கத்துலையே தான் இருக்கு எங்களது நிறுத்த மாட்டுறாங்க எதுக்குனே தெரியல பாவம் இதுமாதிரி எத்தனை ஊரில் கஷ்டப்படுவாங்க